ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்கிறேங்க எங்கடையில வந்து பலவித மாடல் இருக்குது என்னென்ன மாடல்ன்னா சாம்சங் இருக்குது ஒன் ப்ளஸ் இருக்குது ரியல் மீ இருக்குது ரெட் மீ இருக்குது விவோ இருக்குது நோக்கியா இருக்குது நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாடலில் ஃபோன் எடுக்கலாம்ட்டு இருக்கீங்க ஆ விவோ இருக்குதுங்க ஓகேங் விவோ வி லெவன் ப்ரோ இருக்குது விவோ ஃபிஃப்டின் ப்ரோ விவோ விவோ ஒன் டொண்ட்டி நீங்கள் எதுமாரி உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இதுக்கு பார்க்குறீங்க ஓ ட்வல் தௌசண்ட்ங்களா ஓகேங்க ட்வல் தௌசண்ட் டு ஆனால் ஒரு ட்வல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்டில் ஒரு மொபைல் இருக்குது விவோ வி லெவன் ப்ரோ ஆ அதோடய ஃபீ அதோடய ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஓகே பேட்ரி பேக்கப் வந்து ஐயாயிரம் எம்ஏஹச் ஓகே ரேம் வந்து எயிட் ஜிபி ரேம் அதோடய ரோம் வந்து இன்டர்னல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கேமரா பேக் வந்து பேக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர்ங்க ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூணு கேமரா எயிட் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ நீங்கள் இந்த மொபைல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் செட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதுக்கூட நாங்கள் சார்ஜர்ஸ் தருவோம் சார்ஜர் வந்து தேர்ட்டி வாட்ஸ் அதேமாரி சார்ஜிங் வந்து குயிக் சார்ஜிங் தான் இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே ஓகேங்க ஆ நாங்கள் சர்வீஸும் உங்களுக்கு பண்ணித்தரோம் மொபைலில் எந்த ப்ராப்லம் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸும் பண்ணித்தரோம் அதுமில்லாத ஒன் இயர் கே வாரண்ட்டி இருக்குது நீங்கள் வந்து மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துட்டாவோ இல்லை கீழக்கில போட்டு உடஞ்சிட்டாவோ நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு பண்ணித்தருவோம் ஒன் இயருக்கு மட்டும் அதேமாரி மொபைலுக்கு நாங்கள் வந்து டெம்பர் பௌச்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து இங்கேயே கடையிலேயே நாங்கள் டெம்பர் எல்லாமே ஒட்டி தந்துடுவோம் ஃப்ரீயா தந்துடுவோம் அதனால் வந்து உங்களுக்கு மொபைல் வந்து ஒன் இயர் உங்களுக்கு வாரண்ட்டி என்ன ப்ராப்லம்ன்னாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு வே வேற ஏதாவது வேணுங்களா இந்த மொபைல் ஓகேங்களா ஓகேங் இந்த மொபைல் லாக் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் அதுக்கு கேஷ் ஆன் டெலிவரிங்களா இலை ஜீபே ஆ ஓகேங்க ஆ நீங்கள் வந்து வாங்கிக்குறீங்களா இல்லை நாங்கள் இல்லை நாங்கள் வீட்டுக்கே கூட நாங்கள் கொண்டாந்து டெலிவரி பண்ணுவோம் நீங்களே வந்து வாங்கிக்குறீங்களா ஆ ஓகேங்க ஓகே தேங்க் யூ